சார் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் எந்த ஊர் சார் மதுரை தானே ஓகே சார் பண்ணலாம் சார் கண்டிப்பாக சார் மதுரையில் எந்த ஏரியா சார் கேகே புதூர் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒகே ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் என்ன ஃபங்க்ஷன் சார் சரிங்க சார் சரிங்க சார் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சார் வெஜ்ஜு பெர் பெர் ஹெட்டு தான் சார் நமக்கு கணக்கு சார் வெ பெர் ஹெட்டு வெஜ் வந்து சிக்ஸ்டி ருப்பி சார் நான்வெஜ் வந்து அன் ஆ சிக்ஸ்டி ருப்பி சார் பெர் ஹெட்டுக்கு நான்வெஜ்ஜு வந்து ஹண் ஹண்ட்ரெடு சார் ஆ போதும் சார் போதும் சார் அது டிமாண்டை பொறுத்து சார் நம்ம எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கும்லை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க ம்

ஆமாம் ஆமாங்க நம்மள்கிட்ட நம்ம இரநூறுக்கு பேருக்கு சொன்னால் நம்ம இரநூத்தி நாற்பது இரநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு சமைக் சாப்பிடுலாம் சார் அது அது ஒரு பிரச்சனை இல்லை ஆ ஆ அட்வான்ஸு அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார்

நம்மளும் மதுரை தான் சார் மதுரையில் வந்து மதுரையில் திருமங்கலம் சார் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம மதுரை மதுரை சரௌண்டிங் டொண்ட்டி ஃபைவ் கிலோ மீட்டர் வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் சார்

உங்கள் உங்கள் டிமாண்டு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் சார் நீங்கள் சரிங்க சார்

சரிங்க சார் ஸ்வீட்டு ஏதும் வேணுமா சார் ஓகே ஓகே ஆ நீங்கள் எது என்ன டிமாண்ட் பண்ணுறிங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார் நம்ம ரெகுலர் சர்வீஸ்ஸு லோக்கலில் இருக்குது சார் சின்னச் சின்ன கடைகள் எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஆ ஹாஸ்டலு இந்த மாரி பண்ணிகிட்ருக்கோம் பண்ணு பண்ணு பண்ணுவோம் சார் ரெண்டுமே பண்ணிகிட்டு தான் இருக்கோம்

ஆ கன்ஃபாம் பண்ணிட்டு கன்ஃபாம் பண்ணிட்டு கால் பண்ணுங்கள் சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ தேங்க்யூ